மற்ற கிரகத்துலேருந்து உயிர் வாழ்வதா உயிர்கள் வாழ்றதாக எங்களுக்கு நினைக்கிறது இல்லை ஏன்னால் வளிமண்டலம் நெருப்பு காற்று எதுவும் இல்லாதனால் தான் அந்தக் கிரகத்தில் உயிர்கள் இல்லை அது இல்லாமல் சூரியனை சூரியனுக்குப் பக்கத்தில் நெருப்பு இருக்குறதுனால் உயிர் வாழுறது ரொம்பவே கஷ்டம்